நட இங்கே வந்து எப்படி கிரகப்பிரவேசன்னு கொண்டாடுன்னாக்க நல்ல க்ராண்டாக கொண்டாடுவோம் எல்லாமே சே இது பண்ணி எது எது கிரக ப்ரவேசத்துக்கு தேவைப்பட்ட அத்தனி பொருள்களும் நாங்கள் நல்லது வச்சு செஞ்சு நல்ல கொண்டாடுவோம் கிரகப்பிரவேசம் அப்போ அவ்வளோ அப்படி தான் நம்மளுக்கு அதுக்கு என்னான்னா பொருளுங்க தேவை எப்படி அதுக எல்லாம் செய்யணும் எப்படி இதுக்கு கொண்டாடணும் அது கிரகப்பிரவேசத்துக்கு இப்போ தேவையான பொருளுகளைல்லாம் எல்லாத்தையும் எல்லா பொருள்களும் இது ரெடி பண்ணி செஞ்சு விற்போம் அவ்வளதான் அதான் அதான் அந்த கிரகப்பிரவேசத்துக்கு என்னான்னா தேவை எந்த பொருள் தேவை எப்படி செய்யணும் எப்படி போகணும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு க்ராண்டாக நாங்கள் செய்வோம்